எங்கள் கிராமத்தில் பத்து அல்லது பதினைந்து பெண்கள் ஒன்று சேர்ந்து வயலுக்கு சென்று நாற்று நடும் பொழுது வயலில் முதலில் விநாயகர் பூஜை போட்டு பிறகு நாற்று நட ஆரம்பிப்பார்கள் அந்த காலத்து பெண்கள் நாற்று நடும்போது அவர்களின் களைப்பு போக குலவை சப்தம் போட்டு பிறகு நாட்டுப்புற பாடல்களை பாட ஆரம்பிப்பார்கள் வீட்டில் சமைக்கும் போது பாத்திரம் கழுவும் போதும் துணி துவைக்கும் போதும் வீடு சுத்தம் செய்யும் போதும் நமக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டம் தெரியாமல் இருக்க நம் பாட்டுப்பாடியும் வேலை செய்யவும் பழைய காலத்து பெண்கள் உரலில் அரிசி குத்தும் போதும் மற்ற குழந்தைகளை தொட்டிலில் போட்டு அழும்போதும் பாட்டு பாடுவார்கள் கும்மி பாட்டு நாட்டுப்புற பாட்டு தாலாட்டு போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி மகிழ்வார்கள் பிறகு நமக்கு கஷ்டமாக இருந்தால் நமக்கு நாமளே பாட்டும் பாடியும் களைப்பாற வேலை செய்யவும் நம்மளுடைய தேவைகளை ஓரளவிற்கு பூர்த்தி செய்வும் வீட்டில் உள்ள பெண்கள் அதிகமாக பேசி பேசி அவர்களுடைய